ஹலோ சார் ஐ எம் வித்யா நான் கூத்தனூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் இது ஹேப்பி ரெஸ்டாரெண்ட் தானே எனக்கு வந்துட்டு ரெண்டு பிரியாணி பிளஸ் நான் வித் பன்னிர் பட்டர் மசாலா அண்டு சிக்கன் லாலிபப் ஆக்சுவலி அப்றம் வந்துட்டு ஒரு வெஜ் சாப்பாடு பிளஸ் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இது எல்லாமே எனக்கு வேணும் சார் எனக்கு ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க வித்யா கூத்தனூர் ஆர் எஸ் ஸ்ட்ரீட் கீரனூர் போஸ்ட்டு ஆ இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் அனுப்பிவிடுங்க சார் ஆமாம் அ இதுக்கு என்ன டிஸ்கௌண்ட்டு ஆக்சுவலி இப்போது வந்துட்டு தீபாவளிங்கிறதுனால் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு டிஸ்கௌண்ட் கொடுங்க இந்த பேக்கேஜ்க்கு வந்து டிக்க டிஸ்கௌண்ட் கொடுங்க இத்தனை இத்தனை பிரியாணி ஆர்ட்ரு பண்ணால் இவ்வளோ க தள்ளுபடின்னு போட்டிருக்கீங்க என்ன தள்ளுபடி என்னன்னு சொல்லிவிடுங்க